ஹலோ மேஸ்திரிங்களா நாங்கள் நங்கத்தூர்லேருந்து பேசுகிறோம் மேஸ்திரி எங்கள் வீடு கட்டி ஒரு நாலு வருஷம் ஆகுது எக்ஸ்ட்டா ஒரு ரூம் போடணும் ஆமாங்க பதினஞ்சுக்கு பதினஞ்சுன்ற அளவில் போடணும் நீங்கள் வந்து பாருங்கள் இடம் ஃப்ரீயாக தான் இருக்குது

ஆ இருக்குது மேஸ்திரி ஆ ரெண்டு ஜன்னல் வருது வாசக்கால் வருது ஆ லெட்டு அட்டாச்சு பாத்ரூம் வருது அது நீங்கள் வந்து அளந்து மா மா அந்த மனையின் அளவு பயஞ்சு அடி நீங்கள் வந்து அளந்து பார்த்து செய்யுங்க ரெண்டு ஜன்னல் வருது மேஸ்திரி ஆ வாங்கள் வந்து இடத்த பார்த்துட்டு போய்விட்டு வந்து முகூர்த்தம் பண்ணுங்கள் அப்புறம் ரேட்டுலாம் ஆ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வாங்க ஆ சரி சரி அப்புறம் ரேட்டெல்லாம் எப்படி ஆ ஏதோ குறைச்சி பார்த்து முடிச்சுக் கொடுங்க

ஆ ஆ ம்

சரி நாளைக்கு வாங்க மேஸ்திரி வந்து பார்த்துட்டு அப்புறம் ஆரம்மிப்போம் வேலை சரிங்க மேஸ்திரி ம நீங்கள் வந்து இடத்த பாருங்கள் அப்புறம் பேசலாம் சரிங்க மேஸ்திரி தேங்க் யூ